வெல்கம் சார் வாங்க சார் உட்காருங்க டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னாங்க பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பிஷ் பிரியாணி ப்ரான் பிரியாணி ப்ரோட்டா சிக்கன் ரைஸ் எக் ரைஸு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்லான ஐட்டங்கள்லாம் இருக்கு சார் ஸ்பைசி சிக்கன் பிரியாணி என்னன்னா கொஞ்சோன்டு கொஞ்ச கொஞ்ச நிறையா டிஷ்ஷஷ்லாம் இருக்காங்க சார் மெனு கார்டு உங்களுக்கு தரேன் பாருங்கள் சார் உங்களுக்கு என்னனென்ன வேணும்ன்னு ஆ சரிங்க சார் இதோ உடனே எடுத்துகிட்டு வரேன் சார் வேறு எதாவது வேணுமாங்க சார் ஐஸ் கிரீம்மில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸர்ட்லாம் கொஞ்ச நிறையா இருக்குங்க சார் ஃபலூடா ஜப்பான் ஃபலூடா இங்லேண்ட் ஃபலூடா இந்தமாதிரி ஒவ்வொரு ஃபலூடாஸ்லாம் இருக்காங்க சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுரூட்லாம் போட்டு ஃபுரூட்டி ஃபலூடான்னு ஒன்று இருக்கு சார் ஆ ஓகே சார் இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட ஸ்பைசி சிக்கன் பிரியாணியும் ஒரு தந்தூரியும் ஆ சரிங்க சார் வேறு எதாவது பார்க்கறீங்களா சார் வேறு என்ன வேணுமோ மெனு கார்டை பார்த்து சொல்லுங்கள் சார் எடுத்துகிட்டு வரேங்க சார் சார் அ சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் எடுத்துகிட்டு வரேங்க சார் தந்தூரிக்கு இன்னும் மயோனைஸ் வேணுமாங்க சார் மயோனைஸ் ஆனியன்லாம் ஆ சரிங்க சார் இந்த ஃபலூடா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துகிட்டு வந்துறேங்க சார் ஓகேவாங்க சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட ஃபலூடா பில் இந்த ஒரு இருங்க சார் எடுத்துகிட்டு வரேன் சார் உடனே இந்தாங்க சார் உங்கள் பில்லு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க சார் அமௌன்ட் பே பண்ணிருங்க சார் ஆ ஜிபே அங்கே இருக்கும் சார் நீங்கள் கவுண்ட்ருக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும் சார் ஜிபே கவுண்ட்ருலையே இருக்கும் சார் பீடா உங்களுக்கு இங்கே வேணும்னா சொல்லுங்கள் எடுத்துகிட்டு வரேன்ங்க சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்

ஆ ஓகே சார்